ஹலோ குட்மார்னிங் சார் சார் கேப் ட்ரைவராக சார் சார் எங்களுக்கு கல்லணை அண்டு ஸ்ரீரங்கம் வந்து போகனும் சார் நீங்கள் எப்படி சார் கிலோ மீட்டருக்கு எவ்வளோ சார் நீங்கள் இப்போ வாங்கிட்ருக்கிங்க சார் டொண்டியா சார் சரி ஓகே சார் நாங்கள் பேமிலியாக ஒரு அஞ்சாறு பேர் வருவோம் சார் எங் எங்களுக்கு வந்து கே ஒரு ஒன் டே மட்டும் வர மாதிரி நாங்கள் வரணும் சார் ம் சரி ஓகே சார் ம் சரி ஓகே சார் ஸ்டார்டிங்லருந்து எங்களுக்கு கும்பகோணம் பாயிண்ட் சார் ஆமாம் சார் சரி ஓகே சார் சரி சரி ஓகே சார் ஃபுட்டு நாங்கள் பார்த்துப்போம் ஓகே சார் ஓகே சார் அது வந்து அந்த கிலோ மீட்டர்ல வந்துரும்

ம்ம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் வேறு அந்த டயத்தைப் பார்த்துட்டே எப்போவும் நான் பார்த்துப்பேன் சார் இப்போ ஒன் டே பிளான் பண்ணிட்ருக்கோம் மே பி டூ டேஸ் பிளான் போட்டால் நம்ப சு சுற்றி இருக்கிற என்டையர் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னா கோயில் எங்கேயாச்சும் போறமாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் சார் சரி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரி ஓகே சார் சரி ஓகே சார் நான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்ப நான் கால் பண்ணுறேன் சார் தேங்க் யூ சார்